நாங்கள் ஸ்விகி கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கால் பண்றோம் நீங்கள் ஒரு டூ மந்த்ஸாகவே உங்கள் கார்ட்டில் ஆட் பண்ண திங்ஸ் வந்து வாங்காமல் அப்படியே வச்சிட்டுருக்கீங்க இப்படி நீங்கள் வந்து வச்சிட்டுருக்கிறது தப்பில்லை நாங்கள் எத்தனை தடவை சொல்லியும் நீங்கள் இப்படியே வச்சுட்டுருக்கிங்க இப்போ உங்களுக்கு அந்த ப்ராடெக்ட்லாம் தேவப்படலைனா நீங்கள் வந்து அதை உங்கள் கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க நீங்கள் அது ஹோல்ட் உங்களுக்காக நாங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது பின்னாடி வர மீதி கஸ்டமர்ஸுக்கு ப்ராடெக்ட் இல்லைனா எங்களால் வந்து அதை எடுத்துக் கொடுக்க முடியலை நீங்கள் வந்து உங்களோடய கார்ட்டில் இருக்கற எல்லா ஐட்டம்ஸையும் கொஞ்சம் ப்ளீஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது புதுசாக ஸோ நிறைய புது புது ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்குது உங்களுக்கு வாங்கணுன்னால் அதை வந்து வாங்கிக்கோங்க இப்படி நீங்கள் பண்றதுனால எங்களுக்கு வந்து பேக்எண்டில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கா ஒரு பொருள் கார்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வாங்கணுன்னால் அதை உடனே வாங்கிடுங்க அப்படி உங்களுக்கு வேணான்னால் கார்ட்லேருந்து அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்கள் இப்படி ரொம்ப நாளாக இப்படி வச்சுட்டுருக்கிறது வந்து மற்ற கஸ்டமர்ஸுக்கும் அது வந்து பாதிக்கும் எங்களோடய கம்பெனிக்கும் அது பாதிக்கும் இது எங்கள் சைட்லேருந்து ஒரு கைன்ட் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிறோம் இப்போ உங்களுக்கு அந்த ப்ராடெக்டில் வந்து இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் கஸ்டமர் கேர் மூலிமா எங்களுக்கு வந்து தெரிவிக்கலாம் நாங்கள் அதில் ஏதாவது இம்பரவைஸ் பண்ணணும்னால் கண்டிப்பாக பண்ணுறோம் இந்தமாதிரி ரொம்ப நாள் கார்ட்டில் வந்து ஒரு பொருளை ஹோல்டு பண்ணி மட்டும் வைக்கவே வைக்காதிங்க பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் கிராசரிஸ் தான் வாங்கி வச்சுருக்கிங்க நீங்கள் அது வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்காக நாங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குறனால் அந்த ப்ராடெக்ட் ரொம்ப நாளாக உங்களுக்காக அப்படியே வச்சிட்டிருக்கோம் ஸோ அது எக்ஸ்பைரி டேட் ஆனால் கூட உங்களை வந்து அது ரீச் பண்றப்போது அது உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் தான் ஸோ உங்களுக்கு வேணுன்னால் நீங்கள் வந்து கார்ட்டில் போட்டு அதை உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்கள் அப்படி உங்களுக்கு வேணான்னால் அதை நீங்கள் கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்கள் இது எங்கள் சைட்லேருந்து ஒரு கைன்ட் இன்ஃபர்மேஷன்